நான் வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலையும் முற்றத்திலையும் வேறு இரண்டுத்துலையுமே வந்து தோட்டம் அமைச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில் வந்து பூஞ்செடிகளெலாம் நிறைய நட்டிருக்கேன் கனகாம்பரம் செடி மல்லிச்செடி முல்லைப்பூ செ முல்லைப்பூ செடி ரோஜா செடி அனைத்து வகையான பூஞ்செடிகளை நட்டிருக்கேன் முற்றத்தில் வந்து க காய்கறி தோட்டம் வச்சுருக்குறேன் கத்திரிச்செடி அனைத்து வகையான பதார்த்தத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கத்திரிச்செடி வெண்டைக்காய் செடி தக்காளி செடி அனைத்து வகையான பதார்த்த வகைகளும் நட்டு வச்சுருக்குறேன்